ஹலோ சார் சொல்லுங்கள் சார் அப்படியாங்க சார் சிரமத்துக்கு மன்னிக்கவும் நீங்கள் எந்த ஏரியாலேருந்து சார் கூப்பிட்றீங்க ஆ சரி ஓகேங்க சார் உங்களோடய கோச்சுக்கிறாம ஃபோன் நம்பர் மட்டும் சொல்ல முடியுமா சார்

ஃபைவ் நைன் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ எயிட் ஓகே சார் ஒரு நிமிஷம் கால் வெ வெயிட் பண்ணுங்கள் ஆ சரிங்க சார் இந்த பார்த்து சொல்கிறேன் சார் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார் சார் சிரமத்திற்கு மன்னிக்கணும் சார் இந்த எங்கள் இதுலையும் பார்த்தீங்கன்னா லோடு கம்மியாக தான் இருந்துச்சு லோடு காலி ஆயிருச்சு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் சார் அப்படியே ஒரு நிமிஷம் லைனில் இருங்கள் சார் செக் பண்ணி சொல்கிறேன் ஒகேங்க சார் ஒகேங்க சார் சிரமத்திற்கு மன்னிக்கவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி பதிவுப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவுப் பண்ண அன்றைக்குப் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளும் ஹாலிடேவாக ஆயிருச்சு அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வர முடியிலை லோடு காலி ஆயிருச்சு மேக்ஸிமம் இன்றைக்கு மதியம் இல்லை ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு லோடு வந்துடும் லோடு வந்துட்டுன்னால் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுறோம் முடிஞ்சா நீங்கள் வந்து தூக்கிட்டுப் போங்க அப்படி இல்லைன்னா நான் டுமாரோ மார்னிங் நாங்கள் லோடு கொண்டு வருவோம் வந்துட்டு நாங்கள் கால் பண்ணுறோம் நாளைக்கு நீங்கள் வேலைக்குப் போயிடுவீங்களா வீட்டில் தான் இருப்பீங்களா சார் ஆ சரி ஒகேங்க சார் நாங்கள் நாளைக்கு காலையில் ஒரு ஒன்போது மணி ஒன்போதரைக்குள்ள வருவோங்க சார் கொஞ்சம் லேட் ஆனாலும் உடனே கோச்சுக்கிறாதீங்க ஏனால் ஏற்கனவே நிறைய லோடு இருக்குது அதெலாம் போட்டுவிட்டு தான் நாங்கள் வருவோம் அதனால் வந்து எதுவும் கோச்சுக்கிறா சிரமத்திற்கு மன்னிச்சுக்கோங்க இந்த ஒரு டைம் தான் இப்படி ஆயிருச்சு நெக்ஸ்ட் டைம் இப்படி ஆகாதுன்னு தெரிவிக்கிறோம் மேக்ஸிமம் நீங்களும் உங்கள் சிலிண்டரு காலி ஆகுறத்துக்கு முன்னாடியே பதிஞ்சுருங்க உங்கள்கிட்ட எம்ப்டி சிலிண்டர் இருக்குதுங்களா சார்

சரிங்க சார் சரிங்க சார் கண்டிப்பாக டுமாரோ மார்னிங் வந்துடும் சார் கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக சார் உங்களோட நெலமைப் புரியிதுங்க சார் நீங்கள் எதுவும் கோச்சுக்கிறாதிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் டுமாரோ மார்னிங் கண்டிப்பாக உங்கள் கை வந்துடும் சார் சிலிண்ட்ரு நாங்கள் வந்தோடொன்னே கால் பண்ணுகிறோம் சார் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டென்னோ க்ளாக்குள் எப்போது வேணாலும் நீங்கள் கூப்பிடுங்க சார் நியர்லி அப்படி இன்றைக்கி இப்போது ஈவ்னிங் லோடு வந்துவிட்டாலும் நான் உங்களை கூப்பிடறேன் சார் வந்து கூட நீங்கள் தூக்கிட்டுப்போக முடிஞ்சால் தூக்கிட்டுப் போங்க சார் ஆ சரி ஒகேங்க சார் ஆ தேங்க்யூ சார்